சார் டிவிஎஸ் எண்டார் பார்க்கணும் பார்க்கலாமா ஆ எண்டார் ஒன் தேர்ட்டி ஃபைவ் சிசி இருக்குல இருக்கா அவைலபிள் ஓகே ஓகே சார் எப்படி சார் வண்டி எப்படி பரவாயில்லை கண்டீஷன்லாம் எப்படி சார் ஓகே சார் ஓகே சார் சார் நான் இப்போ ஒன் யூஸுக்கு யூஸ் பண்ணுறேன் வீட்டில் ஃபேம்லிலாம் போகறமாரி இதான் கேட்குறேன் ஓகே சார் ஓகே சார் எவ்வளோ மைலேஜ் சார் கிடைக்கும் ஓ ஃபிஃப்ட்டி கிடைக்கா சரி ஓகே சார் சார் இப்போ ப்ரைஸு எப்படி போயிட்டுருக்கு சார் அப்படிங்களா ஓ இன்சூரன்ஸு ஓகே ஓகே சார் ஓகே சார் இப்போ ட்யூவ்வில எடுத்தால் எப்படி வரும் சார் வரும் மந்த்து ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எப்படி சார் அது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ மாடலாங்க சார் ஆ ஓகே சார் அடு வண்டி எதாவது ஸ்பெஷல் எதாவது இருக்கா சார் வண்டியில

ஓகே ஓகே சார் அது சென்ஸார் இதமாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இருக்கா சார் ஓகே சார் ஓகே சார் இந்த கலர் இது இது ஒன்னு தான் இருக்கா சார் வேறு கலர் இருக்கா ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸில் எடுத்துடுவோம் சார் கொஞ்சம் அமௌண்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நான் சொல்லுறேன் சார் எதாவது கிஃப்ட்டு எதாவது இருக்கா சார் டிஸ்கௌண்ட் கிஃப்ட் எதாவது இருக்கு ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் அப்போ டெலிவரி ஒரு டூ டேஸில் அந்தமாதிரி எடுத்துக்குறேன் சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே ஓகே சார் இப்போ நாங்கள் லோடெல்லாம் வச்சு இப்படி ஓட்டிக்கலாமா சார் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் வண்டி ஒன்று சேஃப்ட்டி தானே சார் ஒன்றும் காம்ப்ளைண்ட் ஒன்றும் ஏதுவும் இல்லையே மார்க்கெட்டில் எப்படி சார் சேல் ஆகுதா சார் இந்த வண்டி ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் சரி ஓகே சார் டூ டேஸ்ஸில் கன்ஃபார்ம்மாக பண்ணிக்கலாம் சார் ஆ தேங்க் யூ சார்